நான் பார்க்கும் பிரபலமான நடன பார்த்திங்கன்னா நடனங்களில் வந்து நான் எல்லா நடனங்களும் பாப்பேன் ஒயிலாட்டம் கரகாட்டம் அப்புறம் வந்து எல்லா டான்ஸ்மே பார்ப்பேன் எனக்கு வந்து எல்லா டான்ஸ்மே ரொம்ப பிடிக்கும் நடனோன்னு சொல்லிட்டாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நடனங்களில் வந்து நான் எல்லாத்தையுமே ரசிச்சு பாப்பேன் அது யூடியூப்புன்னு பார்த்தம்னாவே நான் யூடியூப்லன்னு பார்த்தனாவே நடன கலைகள் தான் பார்ப்பன் டிவியில எந்த நடனக்கலைகள் போட்டாலும் அதை வந்து நான் பார்க்காம இருக்க மாட்டேன் நானும் பார்ப்பன் மற்றவங்களுக்கும் அதை வந்து காட்டுவேன் அதை காட்டும்போது எனக்கே அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நடனக்கலைன்னு பார்க்கும்போது ஒயிலாட்டம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கரகாட்டன் பாத்திங்கனா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எப்டி ஆடுறாங்க எப்படி அதை செய்யறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கறத வந்து அது கூர்ந்து பார்ப்பன் நடனக்கலைகள்ன்னு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து சேர்ச் பண்ணி அந்த நடனக்கலைகளில் பார்த்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுவேன் அதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்தோன்னே எங்கள் எங்கள் பிள்ளைங்க அவங்களுக்கு நான் சொல்லியும் கொடுப்பன் சொல்லியும் கொடுப்பன் அதை நான் வந்து பார்த்து நானும் என்ஜாய் பண்ணுவேன் இது வரைக்கும் எல்லா இடத்துலையுமே போனன்னா டான்ஸுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்பவும் பிடிக்கும் அந்த நடனக்கலையில வந்து நான் பார்த்து ரொம்ப ரசிப்பேன் நடனக்கலைகள்ன்னு பார்க்கும்போது ஒரு இடத்துக்கு நான் போனனாலும் அந்த இடத்துல என்ஜாய் பண்ணி டான்ஸ்ஸுங்களை வந்து ரொம்ப ரசிச்சு பார்ப்பன் பிடிப்பன் எல்லாம் பண்ணுவேன் எனக்கு டான்ஸ்னாவே மேக்ஸிமம் ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணுவேன் நானும் வீட்டில்ருந்து அதை கற்றுக்குவேன் நல்லபடியாக